சிரிப்பு வந்து ஒரு மனுசனுக்கு முக்கியம் அதை நல்லா அது எல்லா நேரத்துலையும் சிரிக்கலனாலும் நமக்கு எப்போ தேவைப்படுமோ அந்த நேரத்தில் அதை சிரிக்கணும் சிரிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது சிரிச்சிரணும் யார் எதுவும் சொல்வாங்க நம்ம சிரிச்சால் ஏதாவது தப்பாக நினப்பாங்கலாம் நினைக்காது ஏன்னா தெனாலிராமன் நல்ல அறிவாளி ஆனால் அவர் சிரிப்பார் அவருடைய பேச்சு சிரிக்கிற மாதிரி அடுத்தவங்களை சிரிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கருத்துள்ளதாக இருக்கும் அதைப் பார்த்து நான் நிறைய சிரிச்சுருக்கேன்